தமில்நாட்டில் வணிகத்துறை பொறுத்த வரையும் மாவட்டத்துக்கு ஒரு வணிகத்துறை இருக்கும் அந்த வணிகத்துறை என்ன வேலை அப்படின்னா வணிகத்துறையை பொறுத்த வரையும் அந்த வரி விதிப்பாங்க வணிகத்துறையில் பொதுவாக அதிகமாக பார்த்தோன்னா வணிகத்துறையில் வரி விதிப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ வரிகள் அதாவது ஜிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொருளுக்கு இவ்வளோ வரி இந்த பொருளுக்கு வீட்டு பொருள்களுக்கு இவ்வளோ ஆடம்பர பொருள்களுக்கு இவ்வளோ வரி அப்பறம் வந்து அத்தியாவசியப் பொருள்களுக்கு இவ்வளோ வரி அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான வரிகள் இருக்குது அந்த வரிகள் வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திகிட்டு வருது அதை வந்து அந்த வரிகளுக்கு ஏற்ப வரிகளை விதித்து வரி வசூலிப்பது தான் வணிகத்துறையோடய வேலை அந்த இப்போ திரையரங்கில் பார்த்தோன்னா கேளிக்கை வரிம்பாங்க அந்த கேளிக்கை வரி அதிகமாக இருக்கும் கேளிக்கை வரி அதிகமாக இருக்கும் இப்போ தேன் பால் அதெல்லாம் அத்தியாவசியப் பொருளில் வரும் அந்த அத்தியாவசியப் பொருள் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா வரியே கிடையாது அதாவது பூஜ்யம் பர்சென்டேஜு வரிம்பாங்க இதுதான் வந்து வணிக வரி துறையில் பல்வேறு பொருளுக்கு பல்வேறு வரிகளை விதிச்சு அவங்க வரிகளை வாங்குவாங்க நம்ப வணிகர்களிடம் இருந்து சரிங்களா அதாவது ஒரு பெரிய தொழில் துறையாக இருக்கட்டும் ஒரு சின்ன வ மளிகை கடையாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் அதுக்கு தகுந்த வரிகளும் அதுக்கு தகுந்த அமௌண்ட்டும் வாங்கிக்குவாங்க இதுதான் வணிகத்துறையோடய வேலை